ஹலோ அண்ணே நீங்கள் கொண்டாந்து இப்போது ஒரு பொருள் கொடுத்துட்டு போனீங்கள்லேண்ணே அந்த பொருளுக்கான பேமெண்ட்டை நாங்கள் பேடிஎம்யில் அனுப்பிவிட்டோம்ணே அது உங்களுக்கு வந்துடுச்சான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்ணே என்ன அண்ணே சொல்கிறீங்க வரலேன் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு வந்துருச்சுன் சொல்லி காட்டுதே வந்துடுச்சா என்னென் பாருங்களேன்ணே எங்களுக்கு டெபிட்ன்னு சொல்லி காட்டதுண்ணே ஃபோனில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் வந்துடுச்சா என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணி எங்களுக்கு காட்டுங்களேன்ணே கிரீன் ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அண்ணே